பொதுவான போக்குவரத்து இல்லாமே வந்து சந்தித்தது இல்லை போக்குவரத்து இருக்குது ஆனால் மோசமான சாலையான நிலமை நான் பார்த்துருக்கேன் நான் எப்பவுமே போகும்போது ஆட்டோவில் போகும்போது அந்த சாலை ரொம்ப மோசமாயிருக்கும் அங்கங்கே உடஞ்சிருக்கும் பள்ளம் மேடாயிருக்கும் போகும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மேலேயும் கீழேயும் மேலே ஏறி ஏறி ஏறி போவது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதில் போனால் அந்த ரொம்ப வயதானவங்க கர்ப்பிணி பெண்களெலாம் அதில் போக முடியாது அது வந்து கிராமத்துலங்கிறதுனால யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அந்த சாலை